நாங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் அந்த கம்பெனியில் வந்து இரநூறுபே இரநூறு பேர்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க இதாவது வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கிறதா சொன்னாங்கள் எங்களுக்கு வச்சுருக்கீங்களா வச்சுருக்கி ஆ அவங்க வந்து எனக்கு வந்து வந்து இன்ஃபார்ம் பண்ணிணாங்க இது மாதிரி அந்த மாதிரி ஏஜென்சி வச்சுருக்காங்க அவங்க மூலிமா தொடர்பு கொண்டு பேசணும்னு சொன்னாங்கள் அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணிணேன் கால் பண்ணிணது இது உங்ககிட்ட இருக்குதுங்ளா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு பஸ் தேவைப்படுது ஆ சரிங்கள் அந்த ஒரு பஸ்ஸில் வந்து எத்தனை பேர் போகலாம் இரநூறு பேருக்கு எத்தனை பஸ்ஸு தேவைப்படுங்க மூணு பஸ்ஸு போதுமானதா இருக்குமா சரிங்க அத் அது வந்து எங்களுக்கு வந்து நல்ல முறையா பய நடத்தித் தருவீங்களா டைவரு வந்து காலையில் ஒருவர் நைட்டு ஒருவர் போட்டு நான் பத்திரமா ஸ்டாஃபுகள வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வருவீங்களா

சரி அமௌன்ட்டு எவ்வளவுமா ஆகும் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரிலாம் தொலவ் தொலைவா போகணும் அதனால் வந்து எவ்வளோ பணம் அமௌண்ட்டு ஆகும் ம் சரிங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி தரமாட்டீங்களா

ம் சரிங்க

சாப்பாடு செலவெல்லாம் வந்து கம்பெனி மூலிமா தான் எடுத்துப்போம் ஆமாங்க ம் சரி தேங்க்யூ மேம்